நான் என்ன அதிகமாக எழுத விரும்புகிறேனா என்னோடய கதையையும் நான் அதிகமாக எழுதணும் அப்படின்னு நினைப்பேன் என்னோடய கதையில் வந்து என்னோடய கதை மூலயமா நான் வந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய சொல்ல ஆசைப்பட்றேன் என்னோடய கதையில் நிறையா விஷயங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன வயதுலேந்து என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திட்டிருக்கோ அதையெல்லாம் எழுதி அதையெல்லாம் ஒரு புக்காக போடணும் என் என் கதையையே ஒரு புக்காக போடணும் என் கதையை ஒரு புக்காக போடணுன்னு நினைக்கிறேன் அதில் சில நஷே சில நல்ல விஷயங்களும் இருக்கும் சில கெட்ட விஷயங்களும் இருக்கும் சில நல்ல விஷயங்களை மட்டும் இந்த சொசைட்டி எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்